பஸ்ட்டு பண்டிகை அப்படினா வந்து நமக்கு என்ன ஞாபகம் வரும் ரொம்ப இனிப்பான பண்டிகை அப்படினா தீபாவளி ஞாபகம் வரும் ரொம்ப அதை விட இன்னும் அழகு கொடுக்குற பண்டிகை அப்படினா வந்து பொங்கல் ஞாபகம் வரும் தீபாவளிக்கு வந்து தான் வந்து நிறையா ஸ்வீட்ஸ்லாம் வந்து நிறைய செய்வாங்க எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ஸ்லாம் வந்து நம்ம அன்றைக்கித் தான் வந்து நிறைய விரும்பி சாப்பிடுவோம் அதனால் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து இது பண்ணுவோம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்ஸ் அப்படினா வந்து நமக்கு வந்து பால்கோவா வந்து ரொம்ப பிடிக்கும் அது எப்படினா வந்த எப்படி செய்கிறதுன்னு வந்து பாலில் வந்து ரொம்ப சுண்டக்காஞ்சி ஒரு தடவை நான் அது மாதிரி தான் என்ன பண்ணேன் எங்கள் வீட்டு மாட்டுலே வந்து பால் வந்து ரொம்ப கற பால்கள் கறப்போமா எங்கள் வீட்லேயே அந்த பாலில் வந்து ரொம்ப சுண்டி காய்ச்சு அதை வந்து ஆயில்லாம் போட்டு எப்படி சொல்கிறது அந்த பசுமாட்டு நெய்னு சொல்வாங்கள்ல கீ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி செம்ம டேஸ்டாக இருந்தது ஏன்னா வீட்டுப் பால்லே வந்து செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தெரியுங்களா அது மாதிரி வந்து வீட்டுப் பால்லேயே வந்து நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிடோம் மறுநாள் வந்து அந்த மாடு வந்து பால் கொடுக்குறதே நிற்பாட்டிட்டு அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்வீட்டு என்ன அப்படினா வந்து முறுக்கு அந்த காரம் இதெலாம் சொல்வாக தெரியுமா முறுக்கு அப்புறம் வந்து அந்த காரபூந்தி ஸ்வீட்ஸ் வகைகள் அப்படினா வந்து பாதுஷா ஆக்ச்சுலாக வந்து எனக்கு ஸ்வீட் அதிகமாக சாப்பிடாலே வந்து பிடிக்காது பாதுஷா வந்து தான் வந்து நிறையா வந்து சாப்பிடவும் மாட்டேன் அதுவுமே இனிப்பு அவ்வளோவா வந்து சாப்பிட மாட்டோம் உணவு வேறே என்னென்ன உணவு சமைப்போம் அப்படினா வந்து உணவு பண்டிகையில் வந்து சிக்கன் சமைப்போம் நான்வெஜு அப்புறம் வந்து மீன் அதுக்கப்பறம் வந்து இறாலு அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி இதெல்லாம் வந்து நிறையா வந்து சமைப்போம் அதுலேயும் எனக்கு பிடிச்சது என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படினா வந்து நாட்டுக்கோழி குழம்பு அப்படினு சொன்னால் பிடிக்கும் நா நார்மலாக நம்ம வந்து பிராய்லர் சிக்கன் தான் வாங்குவோம் பிராய்லரை விட நமக்கு நாட்டுக்கோழி தான் வந்து ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்ஃபுலாக இருக்கும் ஹெத் ஹெல்ஃபுலாக இருக்கும் அது வந்து நம்ம வந்து நாட்டுகோழியை தான் வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறனால வந்து நாட்டுக்கோழியை வந்து நிறையா வந்து இது பண்ணுவோம் அப்புறம் வந்து அதே சமயம் வந்து எனக்கு மீன் குழம்பு அப்படிங்கிறது வைக்கிறதில் வந்து மீன் குழம்புல வந்து அந்த புளிப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண எப்படி சொல்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரைக்க தெரியாது எனக்கு கரெக்டான அளவு வந்து மீன் குழம்புல வைக்க தெரியாது அதுவே வந்து சிக்கன் அப்படினா வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்டை அரைச்சிப் போட்டு மிக்ஸ் பண்ணினாலே வந்து அது கரெக்ட் ஆகிடும் அதே மாதிரி அந்த மீன் குழம்பு வந்து அந்த மாதிரி கிடையாது அது மாதிரி வந்து நான் வந்து வெஜில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு கிடையாது என் சிஸ்டர் தான் வந்து வெஜில் ஸ்பெஷலிஸ்ட்டு நான் வந்து நான்வெஜில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு ஓகேவா அது வந்து எப்படி சொல்கிறது நான்வெஜ் வந்து எனக்குப் பிடிக்குமா அப்படி ஒரு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான்வெஜ் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படினு சொல்ல முடியாது நான்வெஜ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து தான் ஓரளவுக்கு சாப்பிடுவேன் நான் சாப்பிட்றத விட நான் செஞ்சு கொடுத்து மற்றவங்க சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பப் புடிக் பிடிச்ச விஷயமா இருந்தனால் வந்து நான் விரும்பி வந்து சாப்பிடுவேன் நானு நான்வெஜ்ஜை வந்து நான் அப்புறம் வந்து என்ன சொல்வாங்கனா இதை பஸ்ட்டு செய்யும் போது வந்து ரெண்டு மூணு குற சொல்லுவாங்க இப்போ வீ ட்டில் செய்கிறவங்களும் வந்து ரெண்டு மூணு குறை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகிருனா நமக்கு வந்து ரெகுலராக வந்து அப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ணுனோம் அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இன்னொரு தடவை வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் வந்து ஒன்றுமே அதில் பற்றி அதைப் பற்றி ஒரு பயம் இருக்காது நமக்கு ஒரு ஒரு பொருள் செய்யணும் ஒரு சமையலறையில் ஒரு ஒரு இது செய்யணும் அப்படினா ஒரு ஸ்வீட்ஸ் செய்யணும் இல்லை வந்து நம்ம ஒரு சமையல் செய்யணும் அப்படினா நமக்கு ஒரு பயம் இருக்காது இந்த இவ்வளோ தான் செஞ்சிட்டு போயிட்டா இந்தப் பொருள்லாம் இருந்தால் இந்த பொருள் செ இந்த சமையல் வந்து செஞ்சடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு வந்து கொடுக்கும் அப்புறம் வேறே என்னென்ன சமையல் செய்யணுனா வந்து இறால் செய்வோம் இறால் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு இறால்னா என்னனே தெரியாமல் இருந்தது ஃபஸ்ட்டு எனக்கு அப்புறம் என்ன பண்ணேன் இறால்னா ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சேன் இறால் வந்து எப்படி சொல்கிறது இந்த வெங்காயம்லாம் நறுக்கிப் போட்டு செம்மையாக இருக்கும் அந்த இது பஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படினா இந்த இறால் சமையல் செய்யும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா அதை போடவே மறந்துட்டங்க அதைப் போட்டால் தான் வந்து நமக்கு ஒரு டேஸ்டு அந்த மணம் கொடுக்கும் அத போடவே மறந்துட்டேன் போட மறந்துட்டேங்கும் போது வந்து அந்த என்னடா நம்மளுக்கு ஸ்மெல் வரலேயே சொல்லிட்டு எல்லாமே சமைச்சிலாம் வச்சுட்டேன் அப்புறமா வந்து அக்கா வந்து அக்கா வீட்டில் இதெல்லாமே செஞ்சேன் வந்து பார்க்கும் பொழுது என்னடா இது வாடையே வரல அப்படினு சொல்லி பார்க்கும் பொழுது தான் தெரியுது இஞ்சி பூண்டு பேஸ்டு போடலை அப்படிங்கிறது அதுக்கப்புறமா சரி நம்ம ஒரு தர மிஸ்டேக் பண்ணா திரும்பி அந்த மிஸ்டேக்கை வந்து இது பண்ணும் சரி செய்யாணு இல்லையா திரும்பி நம்ம வீட்டில் வந்து செஞ்சேன் செஞ்சதுக்கு அப்புறந்தான் வந்து இன்னும் அதில் என்ன பண்ணேன் காரத்தை அதிகமா அள்ளிப்போட்டேன் ஒரு ரெண்டு மிஸ்டேக் செஞ்சிது மூணாவது மிஸ்டேக் அப்போல தான் வந்து மூணாவது அந்த ரெசிபியை செய்யும் போது தான் வந்து நிறையா வந்து ரொம்ப டேஸ்டியான இது ஓ நம்மளாலேமே செய்ய முடியுமா அப்படின் சொல்லிட்டு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் ரொம்ப விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு ஒரு இன்ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணேன் இந்த குக் வித் கோமாளிலலாம் சொல்வாங்க தெரியுமா அதில் வந்து ஒவ்வொரு ரெடிமே வந்து ரெமடியும் செய்யும் போது வந்து நமக்கு ஒரு ஆசை ஆயிருச்சு நம்மளும் இந்த மாதிரி போயிருக்கலாம் ஷோக்கு நம்ம நிறைய இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால வந்து சமையல் அப்படின்டாலே நம்ம ஒரு ராணி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து நா போயிடுவேன் நீங்கள் போறீங்களோ இல்லையோ நான் போயிடுவேன் அது ரொம்ப பிடிக்கும் அந்த சமையல் அப்படினா வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு இதிலேருந்து நான் செஞ்சதை வந்து மற்றவங்கள்ட கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது நல்லாருக்கா நம்ம நம்ம செஞ்சதை மற்றவங்கள்ட சொல்லும் போது ஒரு ந நல்லாருக்குபா என்ன போட்டு செஞ்ச அப்படினு கேட்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் தெரியுங்களா அந்த சந்தோஷந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சந்தோஷம் போதும் எனக்கு அது அதுலே இருந்து தான் எனக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சேன்